இப்போ டெங் இப்போ டெங்கு காய்ச்சல் மலேரியா இந்தமாதிரி கொசுக்களால் நிறைய நோய்கள் பரவுது இந்த நோய்கள்லாம் பரவாமல் இருக்கிறக்கு நம்ம வந்து இந்த குட்டைகளை நீர் தேங்காமல் பார்த்துக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த தேங்காய்த் தொட்டி இந்த பழைய இதில் ஆட்டாங்கல்லாம் வெச்சுருப்பாங்க அந்த இது இதுலேலாம் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் எந்தெந்த இடத்துல தண்ணி தேங்குதோ அந்த இடத்துலேலாம் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் தண்ணி தேங்கினாவே டெ டெங்கு மலேரியா இந்த மாதிரி கா காய்ச்சல்லாம் நிறைய வரும் கொசுக்கள் வந் இந்த கொசுக்கள்னால் நிறைய நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சடுச்சு டெ டெங்கு மலேரியா டைபாய்டு இப்போ நிறைய நோய்கள் வர ஆரம்பிடுச்சி கொசுக்கள்னால் கொ நீர் இப்போ நீர் எந்தெந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்கோ இப்போ அந்தந்த இடத்துலேலாம் கொசுக்கள் தேங்கும் கொசுக்கள் முட்டை ஒரு கொசு வந்து நிறைய முட்டைகள் இடும் சரிங்களா நிறைய முட்டைகள் இடும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய முட்டைகள் வைக்கும் அது கொசுக்கள் அதிகமாகும் இப்போ தேங்க நீர் தேங்குகிற இடத்துல எல்லாமே கொசுக்கள் முட்டையிடும் இப்போது இல்லை வீட்டில் ஒரு குடத்துல தண்ணி வெளியில் வெச்சு மூ இது பண்ணிருந்தாலும் ஒரு குடம் தண்ணி பாத்திரத்துல பிடிச்சு வெச்சுருந்தாலும் அதை மூடி வைக்கணும் இல்லேன்னா நீர் தேங்காமல் பார்த்துக்கணும் நீர் தேங்காமல் நீர் தேங்குகிற இடத்துல எல்லாமே கொசுக்கள் முட்டை முட்டையிடும் அப்போது அந்த கொசுக்கள் முட்டையிட்டு பொரிஞ்சு வரும்போது என்ன ஆகும் கொசுக்கள் வந்து நம்மளை தான் கடிக்கும் நம்மளை கடிக்கிறனால டெங்கு மலேரியா டைபாய்டு இந்த மாதிரி நிறைய நோய்கள் வருது ஒரு சின்ன கொ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட நிறைய கா காய்ச்சல் டெங்கு மலேரியா டைபாய்டு காய்ச்சல் இதெல்லாம் நிறையா வருது கொசு கொசுக்களை எங்கெங்க தேங்கி நிற்கிதோ அந்த கொசு கொசுக்களை கொசுக்கள் தேங்குகிறக்கு நம்ம தான் நீர் தேக்கி தேக்கி வைக்கிறது இந்த இதெல்லாம் பண்ணாமல் தண்ணியெல்லாம் நீர் தேக்க விடாமல் எல்லா பாத்திரம் தண்ணீர் எல்லாம் மூடி வச்சு நல்லா வச்சுக்கணும் கொசு அதெல்லாம் மூடி வச்சுருந்தோம்னா கொசுக்கள் வராது இந்தமாதிரி காய்ச்சல்கள் வராது இந்தமாதிரி இதெல்லாம் இருக்காது